நான் வந்து கொக்கோ இதெல்லாம் விளாடுவோம் இது வந்து நாங்கள் எங்கள் அண்ணா அக்கா எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து கொக்கோ விளாடுவோம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கற ப்ளே க்ரௌண்டில்தான் உக்கார்ந்து விளாடுவோம் ஒரு ஒரு ஒரு வா ஒரு ரன்னர் ஒரு கேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக விளையாண்ட்ருப்போம் அதுக்கப்புறம் ரன்னிங் ரன்னிங் கேம் வெச்சு நாங்கள் வெளாடுவோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் நாலு பேர் சேர்ந்து ரன்னிங் கேம் வெச்சு விளாடுவோம் அதில் வந்து என் ஃப்ரெண்ட் தான் ஃபஸ்ட்டாக வருவாள் அதுக்கப்புறம் வந்து கிரிக்கெட் விளாடுவோம் கிரிக்கெட் வந்து எங்கள் அப்பாக்கூட எல்லாம் சேர்ந்து விளாடுவோம் எங்கள் அப்பா எங்கள் அண்ணா என் தம்பி இவிங்ககூடையெல்லாம் நாங்கள் சேர்ந்து கிரிக்கெட் விளாடுவோம் கிரிக்கெட் விளாடும்போது நான் வந்து அதிகமாக அவுட் ஆகிறது யாருன்னு கேட்டால் நான் நானாக தான் இருப்பேன் அதிகமாக நாங்கள் வந்து அவுட் ஆகிட்டே இருப்போம் அப்புறம் வந்து எல்லோரும் எங்கள் அப்பா தான் அதிகமாக பால் த்ரோ பண்ணுவார் த்ரோ பண்ணி எல்லாத்தையும் அவுட் பண்ணிடுவாரு கிரிக்கெட் வெ வந்து விளாடுவோம் மக் இது வந்து பொதுமக்கள் வந்து எங்கே வெளையாடலான்னா ஏதாவது ஸ்டேடியம் இருந்துச்சினா வந்து அங்கே வந்து போய் இந்த கிரிக்கெட்டை வந்து வெளையாடலாம் இந்தமாதிரி விளையாட்டுகளில் விளையாடும்மோது வந்து நல்லா இருக்கும்